நாங்கள் வயலில் நெல் விவசாயம் பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னால் காலையில் விடியகாலமே ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு தாத்தா முன்னாடியே கொல்லைக்குகி போய்ருவாங்க நான் அப்பா அம்மா எல்லாமே விடியகாலமே ஏஞ்சி சமைச்சிட்டு ஒரு ஆறு மணி வாக்கில் கொல்லைக்கு போய்டுவோம் நாங்கள் கொல்லைக்கு போயிட்டு அங்கே நெல்லுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடன்னே நம்ம அங்கே புல் புல்லு ஏதாச்சும் நெல்லுக்குள்ளே அது இருந்துச்சின்னால் நமக்கு கை நம்ம க ஒரு கலக்கெடு அந்தமாதிரி வச்சுலாம் நம்ம அந்தப் புல்லுங்கள எடுக்க முடியாது நம்ம க நெல்லை விவசாயம் பண்ணோம்னால் நம்ம கையால்தான் களை எடுக்கணும் நம்ம அதுக்குள்ள போய்விட்டு அந்தக் கையால் அந்தக் களையெல்லாம் எடுத்துட்டு அப்புறமே காலைலே சாப்பிடாம அங்கே போயிட்டு நம்ம நெல்லில் இருக்கிற களையெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு முதல்ல நெல் நம்ம அறுவடை பண்ணணும் வளர்க்கறதுக்கு நம்ம நல்ல நல்ல தண்ணி பாய்ச்சுனா தான் நெல் நல்லா சுத்தமாக இருக்கும் நெல் சுத்தமாக இருக்கும் அதில் களையில்லாமல் இருந்தால் தான் நெல் நமக்கு நல்ல பயிரை நமக்கு கொடுக்கும் விவசாயம் பண்றதுனால நாங்கள் வந்து இப்போக்கி எந்த நோய் நொடியும் இல்லாமல் க நல்ல விடியகாலமே நாங்கள் போகிறனால நல்ல ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்க முடியுது நாங்களே விவசாயம் பண்றதுனால எங்களுக்கு சாப்பாடு நாங்கள் எங்கள் கொல்லையிலேருந்தே நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிறோம் அதனால எங்களுக்கு கடையில் போய் அரிசி வாங்கி சமைக்கணும் அப்படீன்ற என்ற பிரச்சனைலாம் எங்களுக்குக் கிடையாது எங்கள் கொல்லையிலே நாங்கள் விவசாயம் பண்ணுறத எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் எங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமா ஃலைபை லீட் பண்ணிட்டிருக்கோம்